நீங்கள் இப்போ எந்த க்ளாஸை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா உங்கள் நேமு

ஓகே ஓகே ஓகே இப்போ நீங்கள் என்னென்ன அதில் ப்ராகிரஸ் இந்த இந்த வருஷம் என்னென்னலாம் இது பண்ணிருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக புக்ஸில் இல்லாததை ஒரு விஷியத்தை நீங்கள் அவங்களுக்கு என்ன டீச் பண்ணிருக்கீங்க

ஆ நானும் அதான் கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு க ஒரு ஆக்ட்டிவிட்டி செய்ய வச்சு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதாவது இது கொடுத்துருக்கிங்களான்னு கேட்குறேன்

ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஆமாம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ இப் முன்ன இருந்ததுக்கும் நீங்கள் இப்போ இந்த வருஷம் உங்ககிட்ட வந்த பசங்க இங்கிலிஷில் எல்லாத்துலையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா

ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சரி அதான் அதை தெரிஞ்சிக்கிலான்றதுக்கு தான் முக்கியமாக உங்களுக்கு கூப்பிட்டேன் எல்லா பசங்களும் கரெக்டாக மற்றபடி எல்லா விஷயத்திலியும் உங்கள் இங்கிலிஷ் தவிர்த்து மீதி எதாவது சொல்லித்தரிங்களா அவங்களுக்கு

ஓகே ஓகே ஓக் ஓகே ஓகே ஓகே குட் குட் ஓகே ஓக் சரி இதை கேட்க தான் கால் பண்ணேன் நானு சரி ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ